சொல்லுங்கள்

ஆமாம் மா ஆ சொல்லுங்க

ஆம் எத்தனை பசங்களுங்கு மா ம் ஒரு மாஸ்த்துக்குள்ளே தச்சு கொடுத்துர்ரோம்மா

அது துணிங்கல்லாம் நீங்களே கொடுத்துர்ரிங்ளா

ம் ம்

சரிங்கமா அப்படின்னா ரெடி பண்ணி தந்துர்றோம் பசங்களுக்கு தனிக்கு வந்து ஒவ்வொரு நபருக்கு பார்த்திங்ன்னா ஒரு செட்டுக்கு ஏழுநூறுபா வாங்குறம்மா நீங்கள் ஓட்டுக்கா லாட்டாக தரதால் உங்களுக்கு ஐநூறுபாய்க்கு ஒரு செட்டுக்கு முடிச்சிக்கொடுக்குறம் மா ம் இவ்வளோதான்மா குறைக்க முடியும் சரி ம் கண்டிப்பாக ம்